வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து மனோஜுகுமார் பேசுகிறேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது எங்கள் பள்ளிக்குப் பக்கத்துலேயே ஆடுதுறை பொது நூலகம்னு ஒன்று இருந்தது அதை தான் நான் அதிகமாக பயன்படுத்திருக்கேன் அங்கே தான் எனக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்கிற வாய்ப்பு கெடைச்சிது எனக்கு புத்தகங்கள் படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் நானே புத்தகங்களை சேகரிச்சுட்டிருக்கேன் எனக்கு நிறைய புத்தகங்களை வீட்டில சேகரித்து வீட்லேயே ஒரு சின்ன நூலகமாக வைக்க ஆசை அந்த நூலகத்தில் கொழந்தைங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அந்தக் கால அரசருங்களை பற்றின கதைகள் இருக்கிற புத்தகங்கள் வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அறிவு சார்ந்த தொழில்நுட்பப் புத்தகங்கள் போன்ற புத்தகங்களை சேகரிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவைகள் எல்லோருக்கும் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி